நாங்கள் ஃபேமிலியோட பண்ணாரி கோவிலுக்கு போவோம் போய்ட்டு வர வழியில் பவானி சாகர் டேம் இருக்கு டேமுக்கு போய் ஜாலியா இருந்துவிட்டு மீன் வாங்கி சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு மறுபடியும் வருவோம் சத்தி வந்து சத்தியிலேருந்து மறுபடி இங்கே டிஎன் பாளையத்தில் குண்டேரிப்பள்ளம்னு ஒன்றிருக்குது டேமு அங்க போய் ஜாலியாக சுத்திவிட்டு பார்க்கெல்லாம் சுத்திவிட்டு வருவோம் ரெண்டாவது குழந்தைங்களுக்கு அதான் ரொம்ப சந்தோஷம் அங்கே மாசத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை போய்ட்டு வருவோம் போய்ட்டு வந்து நல்லா ஜாலியாக அனுபவிச்சிவிட்டு வருவோம்ங்க